இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி நீர்நிலைகள் வந்து வற்றி போகிறதுனால பறவைகளும் அழிஞ்சி போகும் அபாயம் இல்லை இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே பாதி பறவைகள் நம்ம வந்து இழந்துட்டோம் முதலலாம் குருவின்னு ஒரு இனம் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் அந்த குருவிகள் காலையில் கீச்சிட்டு வந்து உட்காரும் ஜன்னலில் ஒரு கதவை ஒரு வெளியில் இது எல்லாம் பார்க்க முடியும் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா அந்த குருவி அப்படிங்குற ஒரு இனமே கிட்டத்தட்ட அழிகிற நிலைக்கி வந்துடுச்சு எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் பார்க்க முடியும் ரொம்ப அரிதான ஒரு விஷயமா அது மாறிடுச்சி இதுக்கான காரணம் என்னென்று பாத்தீங்கன்னா சூழ்நிலை தான் அது அதுங்க வாழுறதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலை இல்லை அதிகமான மாசு கட்டுப்பா மாசு வந்து அதிகமாக இருக்குது காற்று மாசு நீர் மாசு அது மாதிரி நிறையா இருக்கிறதுனால இந்த பறவைகளினுடைய இதை வந்து பா பாதிப்பு அடையுது அதுங்களோடய உயிர் வாழ்றதுக்கு வால்வாதாரமே இல்லாதனால் அதுங்களால் இனப்பெருக்கமும் நல்ல பண்ண முடியல அது ஒரு முக்கியமான காரணமா இங்கே அமையுது அப்போது அது அழிந்து போகிற நிலமையில காப்பாத்துகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் என்ன மாதிரி பாதுகாப்பு நம்ம அதுக்கு கொடுக்கணுன்னா நீர் மாச முதல்ல க கட்டுப்படுத்தணும் நீர் மாச வந்து நீக்கணும் அதை எல்லாம் நீக்கி நல்ல நீர்நிலையாக அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அது பக்கத்தில் வந்து காற்று மாசையும் வந்து நம்ம சரி செய்யணும் அது இப்போது ரொம்ப க அதிகமாக இருக்குது காற்று மாசு காற்று மாசுனால் கூட மூச்சு பிரச்சினைகள் இது மாதிரி மக்களுக்கும் ஏற்படுது ப அதுனாலேயே முக்கா முக்கால்வாசி பறவைகள் வந்து எங்கேயுமே கூடுக்கட்டி ஒரு இதுவாக இருக்க முடியாதனால்

குடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உணவு அருந்துறதுக்கோ எதாவது அவங்களுக்கு வந்து இயற்கையான சூழ்நிலைய வந்து நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்போது தான் அவங்களுக்கு இனப்பெருக்கத்திருக்கும் வழி செய்யணும் அதுக்கு நம்ம என்ன இன்னும் செய்யலாம் அப்படின்னா பறவைகள் சரணாலயம் வந்து நிறைய இடத்துல இயற்கையாகவே ஒரு சூழல்ல உருவாகிற மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது அப்போது அந்த பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அதிகபட்சமான ஒரு ஆயிரம் பறவைகள் ஐநூறு பறவைகள்லாம் வந் வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்குது அப்படின்னா அதை வந்து அரசாங்கம் அந்த பறவைகள் வந்து பறவைகளுக்கு உரிய இடமா அதை வந்து ஒரு வேலி போட்டு அவங்களுக்கு அதை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இனப்பெருக்கத்திற்கு அந்த பறவைகளுக்கு அது உதவி செய்யும் இதனால் பறவைகள் அழிந்து போகலன்னு நம்மளால கட்டாயம் காப்பாத்திட முடியும்